எங்கள் ஊர் வந்து ஈரோடு ஈரோட்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா ஈரோட்டில கருங்கல்பாளையம் அப்படிங்கிற ப்ளேஸ்ல வந்து இட்லி இட்லிக்குனே ஒரு ஏரியா இருக்குது அந்த இட்லி வந்து சின்ன சின்ன குடிசை தொழில் மாதிரிதான் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே இருக்க இட்லி எல்லாம் ரொம்ப ஹைஜீனிக்காகவும் ரொம்ப நல்லா குழந்தைங்களுக்கு கொடுக்கறமாரி இருக்கும் அந்த இட்லி வந்து ஆயிரக்கணக்கான இட்லி ஒரு நாளைக்கு வந்து சேல் ஆகுது நிறையா கல்யாணம் நிறையா விஷேச வீடுங்களுக்கு நிறையா ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த இட்லியை ஆர்டர் பண்ணுவாங்கள் அப்புறம் அந்த இட்லி இன்றைக்கி தயார் பண்ணுற இட்லி நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு போகுது ஃப்ளைட்ல போகுது ஏர்போர்ட்ல மூலயம் ஏர்போர்ட் போய் ஃப்ளைட்லேயே போகுது ரொம்ப ஃபேமஸ் அப்புறம் வந்து சொல்ல ஃபேமஸ்னு சொல்லணுன்னா ஈரோட சுற்றி நிறையா ஆறு இருக்குது அந்த ஆற்று ஓரத்திலலெல்லாம் ஆற்றில் பிடிக்கிற மீன் மீனு மீன் குழம்பு சூடான சாப்பாடு அதெல்லாம் ரொம்பவே ஃபேம்ஸ்ஸு ஆல் டே எல்லா நாளுமே கிடைக்கும் அது எல்லா நாளுமே அது கிடைக்கும் அப்புறம் பள்ளி ஈரோடுக்கு ப ஈரோடுக்குள்ளே இருக்க ஒரு ஃபேமஸ்ஸான ஊர் தான் பள்ளிப்பாளையம் அந்த மென்ஸன் பண்ணி செய்கிறது அந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் அது இப்போ எல்லா ஊர்லையுமே இருக்குது ஆனால் ரொம்ப பேர் போனது பள்ளிப்பாளையம் தான் அந்த பள்ளிப்பாளைய சிக்கன்னால் ரொம்ப சிக்னேச்சர்னே சொல்லலாம்